பஸ்ஸு அப்போலாம் பஸ்ஸு இருக்காது ஒரு ஆட்டோ கிடைக்க கஷ்டம் வண் ஆட்டோ இருக்காது வண்டி இருக்காது அப்படியே கொஞ்சம் நடை இதுவாக போனால் இப்போலாம் பஸ்ஸில் போனோம்னாக்கா ஏசி ரூம்மு இருக்கு ஏசி இருக்குது சீட்டுங்க நல்லா உக்காந்துன்னு சாய்ந்துன்னு போகிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது மேலே எதனா பொருளுங்க எடுத்துன் போனாலும் தின்றது எதுனா எடுத்துனு போனாலும் பேக்கு எடுத்து போனாலும் மேலே போடுறதுக்கு அதெல்லாம் நல்லா வசதியாக இருக்குது இப்போ முன்னைக்குனா இப்போ இப்போ நல்லா எல்லாமே வசதியாக இருக்குது எப்போலாம் எங்கள் ஒன்றுமே இருக்காது நடக்கணும் கார் இருக்காது பஸ் இருக்காது ஆட்டோ இருக்காது ஒரு சைக்கிள் வரக்கூட கொஞ்சம் கஷ்டத்துல இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்ல வசதியாக இருக்குது பஸ்ஸுதான் ரொம்ப இன்னும் ஆட்டோவிலயோ பஸ்ஸில் எதில் வேணாலும் எங்கே வேணாலும் பொருளுங்களை ஏற்றுன்னு எவ்வளோ தூரத்தில் வேணாலும் போகலாம் பிரச்சினையே இல்லை பஸ் இருக்குது இல்லையே என்ற கவலையே இல்லை எல்லாமே எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது பஸ்ஸுவத்தான் ஏசி கூட ஏசி பஸ்ஸு இருக்குது எல்லாம் எங்கே போனாலும் நல்லா இதுவாக இருக்குது எங்களுக்கு இந்த ஒரு இதே இல்லை இப்போது சரிங்கப்பா முடிச்ட்டேன்